வங்கிகள் இல்லாமல் மக்கள் வேறு எங்கெல்லாம் கடன் வாங்க போவாங்க அப்படினு பார்த்தா உறவினர்கள் நிறையா பேர் இருப்பாங்க உறவினர்களிலே வசதி படைச்ச உறவினர்கள் இருந்தால் கடன் வாங்கிப்பாங்க அப்படி இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான தேவைகள் அப்படினா வட்டிக்கு பணம் வாங்கிப்பாங்க இல்லை சிறு சிறு சீட்டு நடத்துகிற இடத்துல பட பணங்களை முதல்லையே வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்குற முறைகளை வெச்சு அவங்க பணம் வாங்கிப்பாங்க இல்லை நகைகள் ஏதாவது இருந்தால் அந்த நகைகள் அடமானம் வைச்சும் அவங்க வந்து கடன் வாங்கிப்பாங்க இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படினா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு செம்பு பாத்திரமோ இல்லை ஒரு பித்தளை பாத்திரமோ இல்லை வெள்ளி பாத்திரங்கள் இருந்தால் அதை வைச்சும் அவங்க வந்து பணங்கள் வாங்கிப்பாங்க இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படினா வேறு ஏதாவது பொருட்கள் வீட்டு பத்திரங்கள் அந்த மாதிரி இல்லை விவசாய நிலத்தோட பத்திரங்கள் அந்த மாதிரி இருந்தால் அதை கொடுத்து கூட அவங்க பணங்கள் வாங்கிப்பாங்க இதெல்லாம் வந்து வங்கிகளை தவிர மக்கள் மற்ற இடத்துல கடன் வாங்க செல்லும் இடமா நான் பார்க்குறேன்